எனக்கு வந்து மொதலில் ஆனந்தம் தான் படம் ஆனந்தம்ங்குற படத்தை பார்த்தேன் குடும்பப் படம் ரொம்ப பிடிக்கும் முத முதலில் கல்யாணம் ஆகி தரமாகவும் இருக்கும் அந்த படம்லாம் பார்த்தும் மறக்க முடியாத தேட்டரில் போய் பார்த்தேன் முதல் அனுபகம் எனக்கு அதுதான் தேட்டரோட அனுபவமும் அதுதான் படம் பார்க்கணுங்குற ஆர்வமும் தூண்டினது அந்த முதல் படம் தான் நாங்கள் சினிமாவுக்கு போகணுனா எங்கள் அப்பா அம்மாகிட்ட போய் கேட்கவே கஷ்டமாயிருக்கும் ஏன்னா அந்த காலத்து ஆள் அப்பா அம்மா கேட்க போக அவளோ கஷ்டப்பட்டோம் எனக்கு வந்து பிடிச்ச படம் உனக்கும் எனக்கும் நடித்த சந்தோ ஜெயம்ரவி நடித்த படம் தான் இப்போது உள்ள படத்தில் பிடிக்கும் ரொம்ப பார்ப்பேன் இதில் வந்து எனக்கு பிடிச்ச இதில் கருத்து என்னென்னா எல்லாரையும் சந்தோஷ படுத்தின சந்தோஷ் சுப்ரமணியம்னு அந்த பேர் சொல்றது ரொம்ப பிடிக்கும் எஸ்பியை பற்றி சொல்லணுனா நிறைய சொல்லலாம் பா உலகத்தில் எப்படி கதை முக்கியமோ அதுமாரி பாடல்களும் நல்லா பாடுவார் நல்லாவும் இருக்கும் அதுமாதிரி வடிவேலு பற்றியும் செந்தில் கவுண்டமணியை பற்றியும் சொல்லணுனா அவங்களும் ஒரு கதைக்கு உறுப்பினர்கள்மாதிரி அவங்களும் தேவையான நகைச்சுவையும் அவசியமான கருத்து ஆமா எனக்கு வந்து வடிவேலுக்கு இந்த காலத்தில் நிகராக நடிக்கவும் ஆளே இல்லை அழ இது உண்மைதான் நல்லா இருக்கணும் அவங்களும் கவுண்டமணி செந்திலும் வந்து வாழைப்பழ காமெடி தான் அவங்களுக்கு அதிகமாக கொடுத்ததே முன்னடி அது தான் எனக்கு வந்து சிவாஜி எம்ஜிஆர் படந்தான் ரொம்ப பிடிக்கும் நடிக்கிறவுங்களில் எனக்கு பிடிச்சமான நடிகரும் அவங்க தான் பிடிச்சமான ஆளும் அவங்க தான் எஸ்பி பாடல்கள் எப்படி முக்கியமோ அதேமாரி எனக்கு அவங்க ரெண்டு பேரும் கனவுலையும் சரி நெனைவிலும் சரி நினைக்காமல் இருக்கமாட்டேன் எல்லாம் பேசணும்னா சினிமாவை பற்றி பேசணும்னா ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி இப்போ எடுக்கிறாங்க படம் ரஜினி கமல்லாம் இந்த காலத்து ஆளுங்கன்னு சொல்லலாம் அந்த காலத்து ஆளுங்களுக்கும் பிடிக்கும் இதில் வந்து மாற்றத்துக்கு இல்லை இப்போது வந்து நடிக்கிறதில் வந்து விஜயும் அஜித்தும் தான் இந்த ஜெனரேஷன் மக்களுக்கு விரும்பி பார்க்குறதும் அதான் கேக்கிறதும் அதான் சொல்ல தேவை இல்லை செல்லை விட இவங்க ரெண்டு பேர் படம்னா விரும்பி எல்லோருமே பார்ப்பாங்க எம் பெண்ணுக்கு விஜய் அஜித் படம் தான் ரொம்ப பிடிக்கும் தேட்டரில் போய் பார்க்கணுனு அழுவையாகவும் இருக்கும் ஆனால் நாங்கள் போய் அழைச்சிட்டு போய் என் பொண்ணை காமித்தது இல்லை இருந்தாலும் ஃப் ஃப்ரெண்டோடு தான் போவாள் பாப்பா எனக்கு பிடிச்சது விஜயும் பார்ப்பேன் விஜய் படம் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன் பார்க்குறதுல சர்க்கார் படம் நல்லாயிருந்துது அதையும் என் பெண்ணுக்காக தான் பார்த்தேன் விஜய்க்காக பார்க்கல அது அடுத்தது இருந்தாலும் ஏன்னா எங்களுக்கு நேரம் இருக்க இல்லைங்குறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் என் பொண்ணு விரும்பி பார்க்க சொல்லி கட்டாயப்படுத்தினா அதனால பாடல்களும் விஜய் பாடின பாடல்களும் ரொம்ப கேக்கிறது இல்லாமல் என்னையும் கேளு கேளுனு டார்ச்சர் பண்றாள் எனக்கு எஸ்பியும் ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணால் இந்த விஜய் படம் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன் கேட்பேன் பாட்டு பேசுறது எல்லாமே விரும்பி ரொம்ப பிடிக்கும் பார்க்கலாம் எனக்கு பழைய பாடல்கள் வந்து எஸ்பி பாடின க பாடல்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் இதில் கதைக்கு எது முக்கியங்குறது என்னன்னா படம் காமெடி வந்து முக்கியமான இது எனக்கு பிடிச்ச பாட்டு என்னென்னா பாலும் பழமும் உள்ள பாடல்களும் எஸ்பி பாடல்களும் ரொம்ப என்ன பாட்டு பிடிக்கும்னா கேளடி கண்மணியில் வந்து மூச்சு விடாமல் பாடுவாங்கள்ல அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை பேசவும் எனக்கு என்ன பேசணும்னு தெரியல இருந்தாலும் தவறாக பேசிருந்தால் சாரி எனக்கு பேசவும் தடுமாற்றத்தை கொடுக்குது ஆனந்தம் படத்தில் வந்து என் பெண்ணுக்காக பார்க்கணுன்னு நான் பார்த்தன்னு சொல்லணுங்கிறதுக்காக அந்த படத்தை பார்க்க போனே முத முதலில் நான் என் பெண்ணுக்கு உதாரணமா சொல்லணும் அப்படிங்குறதுனால பார்க்கப்போனா அதே கேப்பாள் நீங்கள் மட்டும் அழைச்சிகிட்டு போய் தேட்டரில் பார்த்தீங்க என்னை அழைச்சிகிட்டு போகலனு சொல்லுவாள் இருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் என் பெண்ணை நான் படத்துக்கு அழைச்சிகிட்டு போகல இந்த சிட்டிஷனுக்கு வந்து இந்த அஜய் பயும் விஜயும் தான் ரொம்ப பிடிக்கும் கருத்து வந்து இப்போது உள்ள ஜெனரேஷனுக்கு இங்கே போ பிடிச்ச படம் தான் பிடிக்கும் எஸ்பி பாடல்கள் வந்து கொஞ்சம் தான் இந்த ஜெனரேஷனுக்கு பிடிக்கும்